எங்கள் பகுதியில் வந்து மதக மதங்கள் அப்படின்னு பார்க்கம்போது எல்லா மதத்தவருமே வந்து ஒன்றா தான் இருக்கோம் அதேமாதிரி சமூகங்களுக்கும் செய்தி ஊடகங்களும் எவ்வளோ உணர்வுப்பூர்வமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக வந்து என்ன சொல்கிறது அதாவது நம்ம அந்த காணொளியிலேயே வந்து நம்ம இந்த ஏரியாவுக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதோ அந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து உணர்வுப்பூர்வமாக எப்படி தெரிவிக்கிறாங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே செயலொளி மூலமாகவே வந்து தெரிவிச்சிடுறாங்க அதேமாதிரி ஒரு மக்களை இன்னொரு மக்களோட நம்ம சந்தித்து பேசும்போது நிறையா விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரிய வருது மத வேறுபாடு அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து இங்கே இல்லை இப்போ ரம்ஜான் பண்டிகை கொண்டாடுறாங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம அதாவது நம்ம வீட்டுக்கு வந்து இந்தமாதிரியெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்களோ பலகாரம் பண்ணால் அது நமக்களுக்கு கொடுத்து இப்போ நாங்கள் தீபாவளி இந்தமாதிரி விஷ் பல பண்டிகையெலாம் வந்துச்சின்னா நாங்கள் வீட்டில செய்கிற பலகாரங்கள் தின்பண்டங்கள் இதெல்லாமே கொடுத்து அதாவது ஒருத் ஒருத்தருக்கொருத்தர் வந்து ஒரு உதவும் கரங்களாக தான் இருக்கோமே தவிர வேறு வேறு மதங்கள்ல இருக்கிறவங்க வேற பாகுபாடு அப்படின்ற விஷயங்கள் வந்து எங்களை சுற்றியுள்ள ஊடக அதாவது எங்களை சுற்றியுள்ள பகுதியில் வந்து அந்தமாதிரி எதுவுமே இல்லை உணர்வுப்பூர்வமான விஷயங்கள்னு பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப அன்பாக பரிவாக பாசமாக ஒருத்தருக்கொருத்தர் வந்து உதவியாக இந்தமாதிரி எல்லாமே தான் வந்து இங்கே இருந்துட்டு வராங்கள் ஸோ சில பகுதிகள்லாம் பார்க்கும்போது வந்து பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரவங்கள் கூட வந்து பார்த்துக்குறதுக்கு இதாக இருக்காங்கள் பட் ஆனால் வந்து எம்பங் எங்கள் பகுதியில் வந்து அந்தமாதிரியெல்லாம் இல்லை எல்லாமே வந்து நல்லபடியாக தான் போயிகிட்ருக்கு ஸோ நல்லவிதமாகவும் இருக்காங்கள் ஒரு தெருவில் இருக்கவங்க மற்ற தெருவிலோட வந்து பேசுகிறது அந்த மாதிரியெல்லாமே வந்து கிடையாது நிறைய பரிமாற்றங்கள் பண்டமாற்றங்கள் உணர்வுபூர்வங்களான விஷயம் எல்லாத்தையுமே பகிர்ந்து கொண்டு அன்பாக சந்தோஷமாக தான் இருக்காங்கள்